எனக்கு பிடித்த புக்கு வந்து த நம் நாட்டு தேசத்தலைவர்கள்னு ஒரு புக்கு இருக்கும் அது ஒன்று அப்புறம் அப்துல்கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர் எழுதின அக்னிசிறகுகள்னு ஒரு புக்கு அது ஒன்று அப்துல்கலாம் டாக்டர் அப்துல்கலாம்னே அவரை பற்றியே ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கு ஒன்று படித்திருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அதெல்லாம் மோட்டிவேஸ்னலாக இருக்கும் அது அப்புறம் வந்து திரைப்படத்தில் வந்து எனக்கு படத்தில் வந்து விஜய் மூவிலாம் அதிகம் பிடிக்கும் அப்புறம் இந்த பழைய காலத்து மூவியில் என் கந்தை என் என் தங்கை கல்யாணி அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருக்குது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அப்புறம் அஜித்து படத்தில் வேதாளம் அப்புறம் விவேகம் அந்த மாதிரி சூர்யா படத்தில் சுறா சீ சூர்யா படத்தில் வந்து சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் திரீ விஜய் படத்தில் வந்து சுறா வேட்டைக்காரன் நிறையா படம் பிடிக்கும் அதிலையே எனக்கு மோஸ்ட்டு அதாவது ரொம்ப பிடித்த படம் அப்படின்னா இப்போதான் ரீசன்ட்டாக ஒரு படம் பார்த்தேன் அதுவும் நேற்று நைட்டுதான் நேற்று நைட் ரெண்டு மணியை போல போய் பார்த்தேன் பார்த்தப்ப எனக்கு அழுதுடுச்சு அழுகை வந்துடுச்சி என்னென்னால் ஆல்ரெடி நான் ஒரு நாய் ஒன்று வளர்த்தேன் சிட்டினு சொல்லிட்டு அந்த நாய் வந்து இறந்துடுச்சி அது உடம்பு சரியில்லாமல் நான் என்னென்ன பண்ணிணேனோ அந்த நாய்க்கு அதே மாதிரியே அப்படியே என்னோடய க ஸ்டோரியை அப்படியே படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அதேதான் அந்த படம்தான் சார்லின்ற ஒரு படம் அந்த சார்லின்ற படம் அது பார்த்தேன் நல்லாருந்துச்சு எனக்கு அந்த சா அந்த படத்திலேயே அந்த நாய் எவ்வளோ தான் அடித்தாலும் எவ்வளோ தான் திட்டினாலும் திரும்ப திரும்ப அவன்கிட்டையேதான் வரும் அதே மாதிரிதான் என் நாயும் எவ்வளோ தான் திட்டி திட்டி அனுப்பினாலும் எங்கள் அப்பாவும் அடிச்சு அடிச்சு துரத்துவாரு எங்கள் அப்பா போதையை போட்டுவிட்டு அந்த அடி அடிப்பார் குச்சி வெச்சு அடிப்பார் நிறையா சேட்டை பண்ணுவாரு எங்கள் அப்பா எங்கள் அந்த நாயை போட்டு நான் அந்த நாயை என் கூடவே வெச்சு பார்த்துப்பேன் என் போர்வை பக்கத்திலையே வெச்சு படு படுக்க வெச்சுட்டு தூங்குவேன் நான் வந்து சாப் சாப்பிட்டேன்னா போதும் சாப்பிட்டதும் உடனே வொவ் வொவ்னு கூப்பிட்டு உடனே பக்கத்திலையே வந்து உட்காந்து சாப்பிடும் படு படுக்கும்போது கரெக்டாக போர்வையை விரிச்சு போடுவேன் டக்குனு வந்து வொவ் படுத்துக்கும் என்கூடயே நல்ல நாய் எனக்கு அந்த மாதிரி நாய் இருக்கிறதுனால எனக்கு இந்த சார்லின்ற படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிப் போச்சு அந்த படத்தில் எவ்வளோ தான் அடித்தாலும் திரும்ப வருது பாருங்களேன் அதுதான் இந் இந்த உலகில் எப்படி சொல்வது இந்த உலகில் நிரந்தரமான துரோகம் பண்ணாத நிரந்தரமான துரோகம் பண்ணுற துரோகம் பண்ணுறான் இந்த உலகில் துரோகம் பண்ணாத கைகள் ஒன்று இருக்குமேயானால் அது நாய்கள் நாய்கள்னு சொல்லக்கூடாது அது ஒரு உயிரினம்தான் அது நாய்னு சொல்லி அதோடய பேர் ஏன்தான் ஆண்டவன் நாய்னு சொல்லிட்டு வைச்சிருக்காரு நாய்னு சொன்னது வைச்சது தப்பு இல்லை அது ஆனால் மனிதர்கள் அதாவது மானிடர்கள் எல்லாம் நாய் நாய் நாய்னு சொல்லி திட்டி எல்லாத்தையும் அந்த மாதிரி இந்த நாயை அந்த பேரையே மாற்றிட்டாங்க நான் எனக்கு அந்த சிட்டியைதான் பிடிக்கும் ஆனால் செர்ரி செர்ரி படத்தில் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட் சீனில் கொஞ்சம் அழுதுவிட்டேன் அவ்வளோ தான் நான் அதே மாதிரிதான் இது என் நாய் சாகப்போகிற நிலமைல அந்த படத்தில் வந்து சாகப்போகிற உன்னை காப்பாத்த காப்பாற்ற முடியலையேன்னு அழுதான் அதே மாதிரி என் நாயும் நானும் காப்பாற்ற முடியலையேன்னு அழுதேன் அவ்வளோதான்